ஹலோ சார் விகே வாத்தியாருங்களா அதுதான் சார் அந்த பொண்ணு வந்து அதுதான் நம்ம பொண்ணு பிரியா லீவ் போட்டுட்டு அதுதான் உடம்பு சரியில்ல இல்லை ஆஸ்பத்திரிதான் கூட்டு போனேன் சார் இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா வரல அதுதான் சார் இப்போ ஆ ஆ ஆ அதுதான் சார் இப்போ வந்து வீட்டில யாருக்குமே உடம்பு சரியில்ல எல்லாருக்குமே அதனால் கொஞ்சம் அப்படியே நிற்கிது சார் ஒரு ஒரு பத்து நாள் லீவ் கொடுங்க சார் அதுதான் எக்ஸாமுக்கு வர முடியலை

அப்படிங்களா அப்படிங்களா ஹாஸ்பிடலுக்கு கூட்டுதான் போனேங்க சார் இன்னும் கொஞ்சம் சரி வரல இனிமேட்டுதான் கூட்டு போணும் சார் கூட்டு போய்ட்டு பார்த்துட்டுதான் ஸ்கூலுக்கு அனுப்புலான்ருக்கிறோம் அதுதான் சார் அதுதான் உங்கள்கிட்ட என்னன்டு கேட்டுக்கலான்ட்டு சரி சார் சரி சார் ஓ சரி சார் ஆ சரி சார் சார் அதுதான் பொண்ணு பயந்துகிட்ருக்குறா சரி வாத்தியார் திட்டுவாங்க அப்படின்ட்டு சரின்னு அதுதான் சொல்கிறேன்னு சொன்னேன் அதுதான் சார் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு சரி ஓகே சார் தேங்க்ஸ் சார்